ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க செல் கடைங்கள் சொல்லுங்கள் சரி ஆ மாற்றிக்கிலாங்களே மாற்றிக்கிலாம் மாற்றிக்கிலாம் உங்கள் அதே நம்பர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் வேறு நம்பர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆ இருக்குது கொண்டு வந்துடுங்க நாங்கள் பார்ப்போம் செட்டைப் பார்த்தா தான் அதில் செய்யலாம் எப்படி நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு செஞ்சுக்கிலாம் ம் சரி ஆ வாங்க உங்களுக்கு எப்போ தோது இருக்கோ ஞாயித்துக்கெகழமை தவிர மற்ற நாளில் நீங்கள் வாங்க என் என்ன வேண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆ ஆஃபீஸ் வாங்க ஆஃபிஸ் வந்தீங்கனால் தான் என்ன எதாகருந்தாலும் பார்க்கலாம் வரும் போது கையில் செட்டை கொண்டாங்க எப்படி ஆ வந்து வாங்க ரெடி பண்ணிப் பார்ப்போம் எப்படி என்னான்னு எல்லாம் பார்த்துட்டு செஞ்சுக்கிலாம் ம் உங்களுக்கு எதில் வேணுமோ வேணுங்கிறத எடுத்துக்கலாம் ஆ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வேறு எதுவும் டவுட் இருக்குதுங்குளா ஆ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன ரீசார்ஜ் எதில் வேணுமோ கம்மியாக வேணுமா வாங்கிக்கலாம் கூட வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆ பிஎஸ்என்எல் கம்மியாக இருக்கும் மற்றதுலாம் கொஞ்சம் கூட இருக்கும் ஆ டவர் பிரச்சினை இல்லாத இருக்கும் இதில் பிஎஸ்என்எல்லில் டவர் பிரச்சினை இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன சிம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி என்ன சிம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எப்படிங்க அது நீங்கள் எடுக்கிற ஸ்கீமுக்குத் தகுந்த மாதிரி வருங்க பத்து நாலு பதினஞ்சி நாலு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு எப்படி போடுறீங்களோ அதுக்குத் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இப்போ கம்மியாக வைச்சிங்கன்னா ஒரு இரநூத்தி பத்தொன்பது ரூவா அது இப்போ இரநூத்தி பத்தொமன்பது ரூவா போட்டீங்கன்னால் முப்பது நாளைக்கு வரும் ஆ நானூற்றி எண்பத்தொன்பது ரூவா போட்டீங்கன்னால் எண்பத்தி நாலு நாளைக்கு வரும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூவா போட்டீங்கன்னால் ஒரு ஜிபி கொடுப்பாங்க இருபத்தி எட்டு நாளைக்கு வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூவா போட்டீங்கின்னால் ஒன்றரை ஜிபி கொடுப்பாங்க இருபத்தி எட்டு நாளைக்கு வரும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூவாய்க்கி போட்டிங்கன்னால் முப்பது ஜிபி கொடுப்பாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு வரும் ஆ இவ்வளோ இருக்குது உங்களுக்கு எது தோது என்னாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்க அதுக்குத் தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம் உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆ வாங்க வாங்க வாங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாம் பார்த்து செஞ்சுக்கலாம் சரிங்க ஓகே